இப்போ வந்து தமிழ்மொழியில் இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இலக்கியம் என்பது வந்து நம்ம பிறந்த நாட்டில் இருக்கிற நாகரீகம் பண்பாடு அரசியல் அந்த நாட்டோடய சமயநிலை அதெல்லாமே வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்கிறதுதான் வந்து தமிழோடய இலக்கியம் இதில் வந்து இந்த இலக்கியத்தில் தமிழ் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னால் அதில் என்னென்ன அதாவது அந்த பண்பாட்டில் அந்த அரசியலில் அந்த இதுலேலாம் எப்படி இருக்கோ அதை வந்து தமிழ்மொழியில் அழகாக சொல்லியிருக்காங்க தமிழில் வந்து இலக்கணம் வந்து அஞ்சு வகைப்படும் என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்படிதான் வந்து தமிழ்மொழியைப் பொறுத்தவரைக்கும் இந்த இலக்கியம் வந்து இருக்குது இந்த இலக்கியத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டோடய பண்பாடு அரசியல் கலாச்சாரம் சமுதாயநிலை சமயநிலை எல்லாத்தப் பற்றியுமே தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து தமிழ் கவிதை அப்படின்னானா இப்போ எழுத்தாளர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த கவிதையை வந்து தமிழில் எழுதுகிறப்போ நம்மளால ஈசியாக புரிஞ்சிக்க முடியும் ஒன்று அதோட வரிகள் அனைத்தும் அவ்வளோ அருமையாக வரும் தமிழ்வரி தமிழ் கவிதை அப்படினாலே அந்தக் கவிதை எல்லாமே தமிழ் மொழியில் எழுதுகிறப்போ அவ்வளோ அருமையாக வரும் அந்த எழுத்தாளர் வந்து அதை எழுதியிருக்கிற அந்த கடைசி நொடி அந்த ஃபஸ்ட் ஸ்டாட்டிங்லருந்து அந்த எண்டு வரைக்கும் எழுதியிருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு மொழியும் நமது வாழ்க்கைத் தத்துவங்களாக மட்டுமே இந்த தமிழ் இதைப் பொறுத்தவரைக்கும் தமிழ்மொழியை பயன்படுத்து பயன்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து கலை கலை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சிற்பக்கலை தமிழ்நாட்டில் இருக்கிற கலையில் வந்து ஃபஸ்ட்டு முதன்மையான கலை அப்படின்னா சிற்பக்கலை அதில் வந்து இந்த கல்வெட்டில் நேம் எழுதுகிறது அப்புறம் வந்து ட ன பரதநாட்டியம் கரகாட்டம் கும்மியாட்டம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டைப் பொறுத்தவரைக்கும் தமிழ்மொழியில் இப்படி பயன்படுத்துகிறாங்க ஒரு தர கரகாட்டத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா தமிழ்மொழியில் எழுதியிருந்தாங்கன்னால் அது அவ்வளோ இதாக இருக்கும் பரதநாட்டியத்தை வந்து நம்ம தமிழ்மொழியில் சொல்கிறப்ப அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் கும்மியாட்டம் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியம் கவிதை கலை இந்த மூன்றுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னு தான் சொல்ல முடியும் சுவாரஸ்யமான ஒன்றுன்னு சொல்லலாம் எல்லோருமே விரும்பி ரசிக்கக்கூடியதாக வந்து எழுத்தாளர்களும் சரி நடனக் கலைஞர்களும் சரி அப்புறம் வரைபடாளர்களும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ இதாகவந்து சொல்லியிருப்பாங்க தமிழ்மொழி வந்து எல்லாத்துலேயுமே வந்து எப்போவுமே வந்து முதன்மையாக ஒன்றா மட்டுமே இருக்கும் எல்லா மொழிகளுக்கும் ஃபஸ்ட்டு வந்து எதுனால் தமிழ்மொழி மட்டும்தான் தமிழ்மொழி நம்ம ஈசியாக இது பண்ணிக்கிற மூலமாக நம்மளால எல்லாமே ஈசியாக இது பண்ணமுடியும்